ஹலோ ஆ சொல்லுங்கம்மா

ஸ்கூலில் அவன் படிக்கவே மாட்டேக்கிறான் ஸ்கூலுக்கே வரமாட்டேக்கிறான் அவன் அவன் வந்தாலும் க்ளாஸில் இருக்க மாட்டேக்கிறான் ஆ சரி அதுதான் நான் அவன் ஸ்கூலுக்கு வந்தாதானே மேம் நான் சொல்லுவேன் அவன் சாப்பிட்டானா இல்லையான்னு ஆமாம் வரலை

நேற்று ஒருத்தவங்களை ஏன் வரலை அடுத்த மீட்டிங் கண் அடுத்த மீட்டிங் கண்டிப்பாக வாங்க பையனை வீட்டில் படிக்க வைங்க ஃபஸ்ட்டு எல்லா பேரண்ட்ஸூம் வந்தாங்க நீங்கள் மட்டுந்தான் வர்லை சரி ஸ்கூலில் ஒழுங்கா படிக்கவும் மாட்டேக்கிறான் சொல்றதை கேட்க மாட்டேக்கிறான் என்ன புள்ளை வளர்த்துருக்கீங்க ட்யூஷனெலாம் அனுப்புகிறது இல்லையா நீங்கள் ட்யூஷன் போகிறானா சரி நாளையில் இருந்து ஸ்கூலுக்கு ஒழுங்கா அனுப்புங்கள் ஆ ஓகேம்மா